ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அஞ்சு ஆறு இரண்டாயிரம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது